லாக்டௌனில் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி கொரோனா வந்துடுச்சு எல்லோரும் முன்னாடியே வாங்கி எல்லாத்தையும் வச்சிங்கோ அப்படின்னாங்க எங்களுக்கு என்னன்னா தேவையானது ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சிக்கினோம் மற்றபடி அங்கங்கே நாங்கள் வே கிராமத்தில் இருக்கறதுனால் இங்கே தோட்டத்தில் இருக்கிற இந்த முருங்கக்கீரை மற்ற கீரைங்க காய் ஏதோ ஒன்று இருக்கிறத வச்சி நாங்கள் வந்து சமைச்சோம் அப்போது ஒரு சில பொருளுக்குலாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் பாலுக்கு அந்த மாதிரிலாம் ஆனால் அது பெருசாக எங்களுக்கு வந்து அவ்வளோவா நாங்கள் இடத்துல நே எங்களோட சேஃப்ட்டிக்காக உள்ளே இருக்கிறது நாங்கள் ரொம்பவே கவனமாக இருந்தோம் வெளியே போகாம வராமல் இருக்கணும் கொரோனா வந்துடும் ரொம்பவே ரொம்ப பயத்தில் தான் இருந்தோம் நாங்கள் அந்த நேரத்தில் அதனால் வீட்டில் என்னா இருக்குதோ அதை வச்சி சமைச்சி சாப்பு சாப்பிட்றதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சின்னு இருந்தோம் இருந்தாலும் அந்தளவுக்குத் திருப்தி இல்லாமல் தான் இருந்துச்சி அந்த கொரோனா டைமில் எந்த கறியும் வாங்க முடியல ஒன்றும் இல்லை இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை மற்ற மசாலாங்க பொருள் அந்த மாதிரி பழ வகைகள் வாங்கறதுக்கெலாம் வந்து எங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு ஏதோ இருக்கிறத வச்சி தான் சமைச்சி சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்துவிட்டோம் ரொம்ப கொஞ்சம் வருத்தமாகவும் கஷ்டமாக தான் இருந்துச்சி அந்த நேரத்தில் வெளியே போக முடியாமல் பயத்தோடு தான் சாப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப பயத்தோடு இருந்தோம் யாருக்கு என்ன வந்துடுமோ கொரோனா எங்கே வந்துடுமோனு அந்த பயத்துலேயே நோயெல்லாம் வந்தது கூட ஒரு சிலருக்குலாம் வந்தது அது தான் அந்த கொரோனா பீரியடில் ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு நாட்கள் தான் அந்த நாட்கள் எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சி எல்லோருக்கும் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட வெளியே போக முடியாது ஒரு மாத்திரை வாங்க முடியலைன்னா கூட வாங்க வெளியே போக முடியாது ரொம்ப வருத்தத்தோடு தான் நாங்கள் வந்து இருந்தோம் அந்த நேரத்தில்